சார் மே ஐ கமின் சார் சார் நான் அரியலூர் நியூ மார்க்கெட் ஸ்ட்ரீட்லேருந்து வரேன் எங்கள் ஸ்ட்ரீட்டில் லைட் எரியலை ஏற்கனவே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் டூ வீக்ஸா டூ வீக்ஸா உங்களை பார்க்க வந்துட்டே இருக்கேன் உள்ளே யாருமே விடலை ம் அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாம் நைட் டைமில் வெளியில வரதுக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க இல்லை அவரு வந்து எதுவுமே பார்க்கல அவர்கிட்ட நீங்கள் சொ நீங்கள் ம் நீங்கள் சொல்லிப்பாருங்கள் திரும்ப ஏற்கனவே நான் உங்ககிட்ட ரெண்டு டைம் லெட்டர் எழுதி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி சரி பண்ணி தரணும்னு சொல்லி இன்னும் எந்த ஆக்ஷனும் எடுக்கலை ம் அதுவும் நைட் டைமில் ரொம்ப ம்

அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வயசானவங்களாம் ரொம்ப பேர் இருக்காங்கள் அடிக்கடி தடுக்கி விழுந்துடுறாங்க ஆக்சிடெண்ட் நிறையா நடக்குது நைட் டைமில் லைட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ம் இப்போ ரீசன்ட்டாக கூட நேற்று கூட ஒரு பையனும் வயது வயதான தாத்தாவும் தவறி விழுந்துட்டாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ தான் வராங்க அவங்க வீட்டுக்கு இந்த மாதிரி அடிக்கடி நடந்துட்டுருக்கு அடிப்பட்டுச்சு இந்த மாதிரி நைட் டைமில் வரும் போது டேர்னிங் தெரியாமல் இருட்டில் விழுந்துடுடாங்க இல்லை முத ஃபஸ்ட்டு லைட்டு சரி பண்ணிட்டாங்கனா அந்த மாதிரி எதுவுமே நடக்காது விளக்கு போட்டாலே சீக்கரம் கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்கள்